போக்குவரத்து மற்றும் பயண விருப்பம் பார்த்தோம் அப்படின்னா முன்ன காலத்துலெல்லாம் சைக்கிள்லேயே போய்விட்டு கிடந்தாங்க நடந்து போய்விட்டு இருந்தாங்க அதிகப்படியான தூரம் இப்போ ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபார் எக்ஸாம்புள் அந்த காலத்துலெலலாம் குதிரைப்படை குதிரைப்படை தான் இருக்கிறதுலே வேகமான படையாக இருந்துச்சு போக்குவரத்தில் மற்றபடி அந்த அளவுக்கு பெரிய எதுவும் இல்லை இப்போ வளர்ந்து வர காலத்துக்கு ஏற்ற தரைவழி பயணம் ரயில் வழி பயணம் கடல் பயணம் சுகமான பயணம் அப்பிடின்ற மாதிரி அந்த வான்வழி பயணம் அந்தமாதிரி நிறைய பயணங்கள் வந்ததுனால உலகமே நம்ம கையில் சுருங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது அப்படின்ற மாதிரி ஆகிருச்சி ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறத்துக்கு ரொம்ப நாள் நெடு நெடு நாட்களாகும் ட்ராவல் பண்ணி போவது இப்போலாம் வந்து ரொம்ப கிட்டே ரொம்ப ரொம்ப ரொம்ப சுருங்கிடுச்சு காலை சாப்பாடு இந்தியாவில் சாப்பிட்றோம் மதிய சாப்பாடு அமெரிக்காவுல சாப்பிட்றோன்ற மாரி ரொம்ப ரொம்ப ரொம்ப உலகம் ரொம்ப சுருங்கிட்டதாக ஆகிடுச்சி ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் போக்குவரத்துதான் இப்போ இருக்கிற புதிய வளர்ந்து வரும் போக்குவரத்து தரைவழியில் வந்து பஸ்ஸு காரு பைக்கு இதெல்லாம் வைச்சி நம்ம யூஸ் பண்ணுறோம் லாரிகள் அதுமாதிரி போக்குவரத்து நிறைய சகலமும் தரைவழியில் இருக்குது இன்னொன்னு தமிழ்நாட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தரைவழி தரைவழி போக்குவரத்தில் ரயில் தான் முக்கிய பங்காற்றுது அதுக்கு அடுத்து கடல்வழி பார்த்தோம் அப்படின்னா போட்டு போக்குவரத்தில் கப்பல் கூட்ஸ்ஸோடு அது வந்து சரக்குகள் இந்த ஒரு நாட்டுலருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வணிகம் செய்கிறதுக்கு ப்ளஸ் வந்து ஸோ அதுக்கு போக்குவரத்து வணிக போக்குவரத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ முன்பு கடல்லேருந்து போகிறதுக்கு ஓகே பட் இப்போ அப்புறம் வந்து கடல் வழி போக்குவரத்தில் முக்கியமானது வந்து இது மெரைன் மெரைனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து வான்வழியில் பார்த்தோம் அப்படின்னா விமானம் ஏரோப்ளான் அது வந்து இப்போலாம் வந்து ரொம்ப அதிகம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போக்குவரத்தாக கருதப்படுது அதுதான் வந்து ரொம்ப அதிகமான வேகத்தில் போகக்கூடிய ஒரு போக்குவரத்து ஹெலிகாப்டர் அந்தமாரி நிறைய பைலட் ஜெட்டு அப்படின்ற மாதிரி நிறைய போக்குவரத்துலாம் இருக்குது இதல்லாம் வந்து இருக்கனால நமக்கு ரொம்ப ஈஸியாக டைம் சேவிங் ஆகுதுன்ற மாதிரி ஆகுது இதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ஸ்ன்றது வரும்னு சொல்கிறாங்க அதனால வந்து ரொம்ப வேகமான ஒரு போக்குவரத்து எதிர்ப்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு எல்லார்ட்டேயும் போய்ட்ருக்கு கருத்து போய்ட்டுருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஸோ அப்போ போக்குவரத்து பார்க்கறப்ப ரொம்ப டெவலப் ஆகிட்டு ரொம்ப தேவையான ஒரு ரொம்ப ஒரு தேவையான ஒரு முறையாக இப்போ போய்ட்டுருக்கு